இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கனா வாழை மரம் தென்னை மரம் மாமரம் தேக்கு மரம் எல்லாமே இருக்குது கோடைகாலத்தில் என்ன பண்ணுன்னா நம்ம மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு தேக்கு மரத்துக்கு வந்து மண்ணை அணைத்து அதுக்கு வந்து அந்த வெயில் அதுமேலே படும் போது நம்ம பூமியின் அடியில் வந்து அந்த மண்ணை அணைக்கும் போது அதுக்கு குளிர் உண்டாவும் வாழை மரத்தில் பார்த்திங்கனா மண்வெட்டியால் கொத்தி கொத்தி மண்ணை திருப்பி போடணும் திருப்பி போட்டால் தான் அந்த வாழை மரத்துக்கு வந்து எவ்வளோ கோடை வெயில் இறங்குனாலும் அதுக்கு வந்து குளிர் வந்து ஒரு பக்கம் இறங்கும் மாமரம் பார்த்திங்கனா வெயிய நாளில் தான் காய் காயிக்கும் அப்போது வந்து அதற்கு வந்து நம்ம சரியான முறையில் அணைக்கட்டி தண்ணி விடணும் அதேமாரி குளிர் காலங்களில் வந்து அதுக்கு வெயில் வெயில் அடிக்கிற மாதிரி நம்ம வந்து நிழல்லான் கட் பண்ணி வெயில் வர மாதிரி அதுக்கு நம்ம பராமரித்து பண்ணால் தான் நம்ம வந்து உயிர் தாவரங்களை வந்து உயிர் வாழ உயிர் வாழ்வதற்கு நம்ம கடினமாக உழைக்கிற தான் நான் நம்புகிறன்